நான் ஆசைப்பட்டு என்னுடைய அனுபவத்தில் நான் ஆசைப்பட்டு வாங்கின ஒன்று எதுன்னு பார்த்தோம்னா தோடு இந்த தோடு வந்து ஏன் கணவர் எனக்காக வாங்கிக்கொடுத்தாரு அதோடைய அது அதோடைய வடிவமைப்பு எல்லாம் ரொம்பவும் ஆசைப்பட்டு நான் வாங்கினேன் அது போட்டு பார்த்து வாங்கினேன் அது ஏன் காதுக்கு ரொம்பவும் அழகாவே இருந்துது இந்த மாதிரி அழகான தோட நான் வந்து பார்த்த உடனே விருப்பப்பட்டது கிடையாது இந்த கடையில் நான் முத முதல்ல பார்த்தோனே அந்த தோட வந்து நான் விருப்பப்பட்டு வாங்கினேன் இந்த மாதிரியான அனுபவம் வந்து எனக்கு மிகவும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு இன்னும் பல விதமான எல்லாம் வாங்கணுன்னு எனக்கு ஒரு ஆர்வத்தை வந்து இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு